வணக்கம் சார் சார் நம்ம இப்போ திருச்சியில் இருந்து திண்டுக்கல் ரோட்டில் மணப்பாறை வரையும் போயிட்டு இருக்கோம் அங்கே ரோடு கொஞ்சம் கன்ஸ்ட்ரெக்ஷன் போட்டுட்டு இருக்காங்கள் நான் ஒரு பதினொன்ற மணிக்கெலாம் அங்கே போயாகணும் இங்கேயே மணி பத்தே முக்கால் ஆயிடுச்சு இன்னும் ஒரு முக்காமணி நேரத்தில் நம்ம போயிட முடியுமா சார் ரோடு ஒன்றும் பிரச்சின இல்லையே உங்கள் டைமிங்கில் உங்களுடைய ஆட்டோவில் ஊஃபர் ஆட்டோவில் எவ்வளோ நேரத்துல நம்ம போய் ரீச் ஆயிடுவோம்னு சொல்லி காமிக்கணும் சார் கொஞ்சம் பார்த்து செக் பண்ணுங்கள் இல்லை வேற ஏதாவது புது பாதையில் நம்ம போகலாமா அந்த ரோடு கொஞ்சம் சரி இல்லை நம்ம அப்படியே வந்து இந்த குளித்தலை போகிற ரூட்டில் போயிட்டு அதில் ஒரு ரெண்டு கிலோ மீட்டரில் லெஃப்ட்டில் கட் எடுத்தோம்னா நம்ம போ வேண்டிய இடம் வந்துரும் அந்த ரூட்டில் போயிடலாமா இல்லை இதுலையே நேராக மணப்பாறை வரைக்கும் போயிட்டு அதில் ரைட்டில் கட் பண்ணி மாறிக்கலாமா என்னென்னு பாருங்கள் உங்கள் வண்டியில் என்ன என்ன சொல்லுதுன்னு சொல்லுங்கள் சார் நான் கரெக்டாக ஒரு பதினொன்ற மணிக்குள்ளே போயாகணும் இன்னும் ஃபாட்டி பைவ் மினிட்ஸ் தான் இருக்குது முப்பது கிலோ மீட்டர் கிட்ட இருக்கு போயிடலாமா என்னென்னு நீங்கள் சொன்னிங்கனா நம்ம இந்த ரூட்டில் போகலாம் இல்லை அப்படினா நீங்கள் அப்படியே ரைட்டில் மாறி குளித்தலை ரூட்டுக்கு மாறிக்கிங்க சார் அதுக்கு தான் உங்கள்கிட்ட சொல்லான்ட்டு இருந்தேன் உங்களுடைய ஊஃபர் ஆட்டோவில் கொஞ்சம் செக் பண்ணி டைமிங்கில் செக் பண்ணி காட்டுங்களேன் உடனே எப்படி போக முடியும் எங்கள் பிளாக் இருக்குது டிராஃபிக் எங்கே இருக்கு இதெலாம் கொஞ்சம் செக் பண்ணுங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் சார் பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் சீக்கிரமா போகிற மாதிரி பார்த்துங்க சார் தேங்க்யூ சார்